ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஆ அப்படியா சொல்லுங்கள் ஆ ஆஃபர் டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டுருக்கோம் இன்னைக்கு தான் வந்து புது புதுசாக வந்து நிறைய பவுன்ஸ் நிறைய ரேட் கம்மியாகலாம் வந்து இறங்கிருக்கு நீங்கள் எப்படி எடுக்குறிங்களோ அதை பொறுத்து தான் வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ண முடியும் அதுமாதிரி பவுன் எடுத்தால் அதுக்கு முக்காகிராம் வெள்ளி அந்த மாதிரி கொடுப்போம் நீங்கள் எந்த மாதிரி எடுக்கலான்னு இருக்கிங்க நிறைய கலெக்ஷன் வந்துருக்குமா நேற்று தாம்மா வந்துது நேற்று நிறைய கலெக்ஷன் வந்து இறங்கிருக்கு நகை ரேட்டுலாம் கம்மி பண்ணிக்கலாம் வாங்க நீங்கள் மாடல் மட்டும் எனக்கு அனுப்புங்கள் நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாமே கம்மியான விலையில் தான் இருக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் பண்ணிக்கலாம் ஆ எல்லா மாடலுமே இருக்கும்மா நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் எந்த மாதிரி டிசைன் எல்லாம் நியூ டிசைன்லாம் நிறைய வந்து இறங்கிருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும்ன்னு எனக்கு நீங்கள் போட்டோஸ் என் நம்பருக்கு வாட்ஸ்சப் பண்ணாலும் நான் அந்த மாதிரி பார்த்து நான் உங்களுக்கு நிறைய அனுப்பிவிடுறேன் பார்த்து பிடிச்சிருந்தா வேணா எடுத்துங்க அப்படி இல்லைனா நீங்கள் நேராகவே கடைக்கு வந்திங்கன்னா கூட நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் ஆ வாங்கம்மா பண்ணிக்கலாம்மா அந்தமாதிரி டிசைனும் இருக்கு பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் நிறையா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சாலே உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தாலே உங்களுக்கு பிடிச்சிரும் நீங்கள் அந்த மாதிரி எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் எதிர் பாக்குறதை விட நீங்கள் செஞ்சுக்கிற மாதிரி இருந்தாலும் செஞ்சுக்கலாம் அதை விட நீங்கள் நல்ல ஒரு டிசைனாக பார்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எப்படி பிடிக்கிதோ அதை நீங்கள் நேராக கடையில் வந்து பார்த்துக்கலாம் கிராம்ன்னு பார்த்தா ஐயாயிரருவா சொல்லலாம் ஒரு பவுன்னு பார்த்தா ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் இந்த மாதிரி நீங்கள் வாங்க குறைச்சி வேணா பேசிக்கலாம் இப்போ எல்லாமே கொஞ்சம் ரேட்டு அதிகமாயிருக்கு ம் ஆமாம் அதாவது ஒரு பவுன்னு எடுத்தால் அதுக்கு டிஸ்கவுண்ட்டு தந்தால் ஒரு காக்கிராம் வெள்ளி இந்த மாதிரி தரோம் நீங்கள் அதிகபட்சமாக எடுத்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போட்டு தருவோம்

டைமிங் காலைல டென் ஓ கிளாக்குலருந்து இல்லை ஒரு நைன் ஓ கிளாக்குலருந்து ஈவ்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இல்ல ஒரு செவன் ஓ கிளாக் வரையும் ஓபன்னில் இருக்கும் நீங்கள் வர மாதிரி இருந்தால் எனக்கு பார்த்துட்டு ஃபோன் அடிங்க நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு பிடுச்சிருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆ சரி ஆ சரி வந்துருங்க வந்துருங்க ஆ ஓகே தேங்க் யூ